என்னுடைய பலமெனு எடுத்துக்கிட்டால் நம்பிக்கையை சொல்லுவேன் இப்போது ஏன்னால் நம்பிக்கை தான் வாழ்க்கை இப்போ அதை பண்ணி சாதிச்சிர்லான்ற ஒரு நம் பலவீனமெனு எடுத்துக்கிட்டிங்களா ஒரு விதத்தில் வேணால் பயம் ஸோ பயம் இருக்கிறதுனால எந்த ஒரு சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுகிறது